ஹலோ தாரணபரணி ஹோட்டலுங்களா நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோங்க இடம் இருக்குங்களா எங்களுக்கு ரெண்டு டேபுள் வேணுங்குண்ணா வரேன்ங்க கொஞ்சம் நேரம் ஆகுங்க ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம்ங்க என்ன செய்வீங்க என்னென்ன செஞ்சுருக்குறீங்க எங்களுக்கு வந்து சிக்கன் வருவல் பிரியாணி எல்லாமே எங்களுக்கு வேணுங்க மட்டன் குழம்பு மட்டன் வருவல் எல்லாம் வேணுங்க ஆமாம்ங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்துடுவோம் நீங்கள் கடையை எந்நேரம் மூடுவீங்க பத்து மணி ஆகுங்ளா சரிங்ணா நாங்கள் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே வந்துடுவோங்க அப்புறம் காரெல்லாம் நிறுத்துகிறதுக்கு இடம் இருக்குங்களா நாங்கள் ஒரு பத்து பேர் வருவோங்க சரிங்ணா இடம் இருக்குங்களா சரி வந்துட்றங்ணா